டீயில இஞ்சி தட்டிப்போட்டால் நல்லா இருக்கும் டீத்தூளில் பாலில் டீத்தூளை போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது அது வந்து டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் தண்ணியில டீத்தூளை போட்டு கொதிக்க வச்சு அதற்கப்பறந்தான் பால் ஆட் பண்ணும் அப்போ நல்லா இருக்கும் டீ வாசமாகவும் நல்லாவும் இருக்கும் இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்காதவங்களுக்கு ஏலக்காய் தட்டி போட்டு சாப்பிட்லாம் கொய்யாப்பழ டீயும் இருக்கு கொய்யா பழத்தை நல்லா பழமாக இருக்கத பிசஞ்சி விட்டு டீத்தூள் போடும்போது அதையும் போட்டு கொதிக்கவிட்டு வெல்லம் வெல்லமோ கருப்பட்டியோ போட்டு வடிகட்டி குடிச்சா நல்லா இருக்கும் அதே மாரி புதினா டீயும் சூப்பராக இருக்கும் நாங்கள் புதினா டீயும் செய்வோம் எல்லாமே இதெல்லாமே உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லா ஒரு சூப்பராக இருக்கும்